ஃபோட்டோகிராஃபருங்களா சரிங்க நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு அவுட்டரு ஃபோட்டோ பிடிக்கோணுங்க அது எங்கே ப்ளேஸ் எங்கே சொல்லுவீங்க எங்கே கூட்டிகிட்டு போவீங்க

ம் சரிங்க சரி சரிங்க

சரிங்க சேரிங்கணா நீங்கள் சரிங்க நீங்கள் கூட யார் கூட்டிகிட்டு வரீங்களா ரேட்டெல்லாம் எப்படி பேசருந்துங்க சரிங்க நாங்கள் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வருவீங்களா சரிங்க அப்புறம் ரேட்டெல்லாம் என்னா ரேட்டுன்னு சொல்லுறிங்களா சரிங்க

சரிங்க சரிங்க வரம்போது அவங்க என்னான கொண்டுட்டு வரணும் அதெல்லாம் சொல்லுறீங்களா எந்த எந்த நாள் வ போறதுன்னு அவங்ககிட்ட சொல்லிட்லாங்களா சரி சரிங்க சரிங்க அமௌண்டு சொல்லுங்கள் ஆமாங்க மொத்தமாக சூட்டிங்களா மு ஃபோட்டோ எடுத்து வரது எத்தனை அமௌண்டு ஆகுன்னு மொத்தமாக சொல்லிட்டீங்கனா எங்களுக்கு சவுரியமாக இருக்கும் மேம்

சரிங்க சரிங்க சரிங்க சரி சரிங்க மேம் மேம் பேசிவிட்டு கூப்பிட்றன் மேம்